விளையாட்டு விளையாட்டை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விளையாட்டுப் பிடிச்சிருக்கும் ஒருத்தவங்களுக்கு கபடி பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு ஜல்லிகட்டு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹாக்கி பிடிக்கும் அப்புறம் கொக்கோ பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கே ஒவ்வொரு விளையாட்டைப் பிடிக்கும் ஆனால் யாருக்கும் விளையாட்டை பிடிக்கும்னு சொல்லவைக்காது ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு விளையாட்டுக்கு ஒரு அடிமையாகதான் இருப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு விளையாட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க எனக்கு எந்தெந்த விளையாட்டு பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு கபடியும் பிடிக்கும் ஜல்லிக்கட்டும் பிடிக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் அது நம்ப எனக்கு அது பிடிக்கும் ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் இப்போது நான் பார்க்குறதுனால எனக்கு இப்போது எனக்கு விளாட எனக்கு நல்லா விள்ளாடத் தெரியும் சொன்னால் கபடி விளாடுவேன் கபடி எனக்கு கிரிக்கெட் கொஞ்சம் வராது ஆனால் கபடி நல்லா விளாடுவேன் கபடி எனக்கு தெரியும் ஏன்னா அது எல்லாரும் ஊர்ல எல்லாரும் விளையாட்றது அதனால எனக்கு மன அழுத்தத்துக்கு நான் நான் அதில் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏற்கனே நான் விளையாடுறப்ப ஒரு நம்ம விளாட்றோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நம்மளக் நமக்கு பிடிச்ச விளாட்டு நம்ம த தைரியமாக விளாட்றோம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்புடினு சொல்லி விளாட்றதனால யாருக்கும் மன அழுத்தமும் இல்லை யாருக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் எல்லாரும் விளாட்றாங்க இப்போ அதனால எல்லாரும் மகிழ்சியாகதான் இருக்காங்க தவிர யாரும் கவலப்படவே மாட்டாங்க கவலைங்கிறது அவங்களுக்கு இல்லை இப்போது இன்னும் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இப்போ கிரிக்கெட் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப் இப்போ பார்த்தா கிரிக்கெட் விளாட்றவ் விளாட்றவங்கள பார்த்தா நமக்கு எப்போப்பார்த்தா கோவமாக இருக்க மாதிரித்தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எக்ஸாபிள்க்கு சொன்னால் நம்ம எம்எஸ் தோனியே சொல்லலாம் அவருக்கூட அப்போ வந்து அவரு கிரிக்கெட்டுங்கறது பிடிச்சதுனாலதான் அந்த ரயில்வே இதுலேருந்து இதுக்கு கிரி கிரிக்கெட் விளாட்ணுன்காகவே முக்கியமாக வந்தார் அவரு கிரிக்கெட் இப்போ இப்போ வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு வாட்டி இப்போ ஜெயிக்கணும்னு அவரு விளாட்றத விட நம்ம விளாட்றோம் ஜெயிக்கிறோம் அவ்வளோத்தான் அப்பட்னு சொல்லி அவரு விளாட்றதுதான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவரு எந்த எந்த ஒரு மா எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்கமாட்டாரு எதிர்பார்க்காம ஜெயிக்கிறோமா இல்லையா நமக்கு நம்ம ம நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா நம்மள நம்பி இருக்க இதுவே நம்மளா நம்மள ஆடியன்ஸா வச்சு நம்ம நம்மளோட ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்பட்னு சொல்லிதான் அவரு விளாட்றாரு அவரு இப்போ திரும்பி இப்போ இருபத்தி நாலாந்தேதி ஐபிஎல் ஆரம்பிக்குது அதுமாதிரி மேட்ச் இருக்குது திரும்பி இப்போ ஜல்லிக்கட்டும் சரி ஜல்லிக்கட்லியும் இப்போ உயிர்போகும்னு தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விளாட்டு பிடிச்ச ஒரு விளாட்டுங்குறதனால அவங்க தைரியமாக விளாடுறாங்க என் மன அழுத்தம் மன நெஞ்சே வெளியில விழுந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச விளாட்டுதான் அவங்க வீரமா ச இறக்குறாங்க அதனால அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க வந்து வீரமாக குத்துவட்டி இறந்தாலும் நான் தமிழந்தாண்டா அப்பட்னு சொல்லி அவங்க இறக்குறாங்க அப்புறம் அப்போ அதுக்கு முழுக் முழுக்காரணமே அவங்களுக்கு தைரியம் மன அழுத்தம் இல்ல ம மன அழுத்தமே அவங்களுக்கு இல்லாதனாலதான் அவங்க தைரியம் முழுமையாகுது அதனாலதான் அவங்களுக்கு இது எந்த ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த விளையாட்லேர்ந்தும் விளாட்றாங்க இப்போ நான் வந்து கபடி வியை கபடி விளாடுவேன் கபடியாடுறபோது நான் எவ்வளோ அடிப்பட்டாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன் கபடி விளாண்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அது கபடி கையில என்னாச்சு கால்ல என்னாச்சுன்னு நான் பார்ப்பேன் அதுமாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம்மை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க அந்த கேம்மை விளாடுவோமா விளாட்றோம் அப்படின்னு சொல்லிதான் விளாடுவாங்க அதனால மன அழுத்தத்தை குறைக்குது அந்த நன்மைகள் நிறைய இருக்குது நம்ம உடம்புல இருக்கும் நம்ம நம்ம உடம்புக்கு அந்த தேவையில்லாது பேக்டிரீயாஸ் அது மாதிரி இருக்குதுன்னா இது மூச்சுவலியாலையும் அப்புறம் இந்த நீர்வலியாலையும் இந்த வேர்வை வலியாலையும் நிறைய பேக்டீரியா அது அதுமாதிரி இருக்க பொருளும் அதேமாதிரி இருக்க தேவையில்லாத பேக்டீரியாஸ்லாம் வெளியே போயிரும் நம்ம உடம்புலேர்ந்து வேர்வையா போயிரும் ரத்தம்னு சொன்னால் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் வேகமாக வேலை செஞ்சிகிட்டே இருக்கும் இப்போது ஒரு இடத்துல அடிப்பட்டுச்சின்னால் அந்த இடத்துல ரத்தம் வந்துடும் ஆனால் அந்த ரத்தம் வர்றதுக்குப்போக எல்லா இடத்துலயும் இருக்க ட்ராவல் ரத்தம் அந்த வழியா வெளியே வரும் அதனால எல்லா இடமும் வேகமாக ரத்தம் வெளியே ரத்தம் வேகமாக நீரோட டோட் லோடாயிட்டே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஹார்ட்டும் நல்லா ப்ரீத்திங் ப்ரீத்திங் இது இல்லாமல் எந்த ஹார்ட் அட்டாக்கும் இல்லாம த அப்படியே நார்மலாக வி இது நார்மல் ஒவ்வொரு செகண்டுக்கு ஏத்தமாதிரி கரெக்டாக ப்ரீத் ஆகிட்டுருக்கும் அது ஒவ்வொரு செகண்டுக்கும் துடிச்சிக்கிட்டுருக்கும் அது அதனால நம்ம ஹார்ட் அட்டாக்குங்கறது ஒரு வியாதியும் கொஞ்சம் தடுக்கப்படுது கொஞ்சம் ஒரு அறுபது வயசுக்கு மேலேதான் அந்த ஹார்ட் அட்டாக்குங்கற வியாதியே வருது ஆனால் இப்போது வந்து இப்போது வந்திருக்க ஜென்ரேஷன் எல்லாருக்கும் சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இருபது இருபத்தஞ்சி வயதிலே ஹார்ட் அட்டாக் வருதுங்குறாங்க ஆரம்ப ஹார்ட் அட்டாக்கும் திஸ்ஸுங்குறாங்க ஆனால் அதனால தான் நான் சொல்கிறது ஒருவேளை விளாண்டா நம்ம மன அழுத்தமும் குறையிது நம்ம நம்ம நமக்கு பிடிச்ச விளாட்டு விளாட்றோம் அப்புடினு ஒரு கர்வமும் அப்படி இல்லாமல் இந்த கொஞ்சம் வியாதியும் தடுக்கப்படுவதனால அது கொஞ்சம் அவங்க விளாட்றாங்க இன்னும் இன்னும் நான் என்ன தெளிவாக சொல்லணும்னா என்னத்த சொல்லலாம் கிரிக்கெட் அப்படி ஜல்லிக்கட்டு ஹாக்கி ஹாக்கி அப்புறம் கொக்கோ கொக்கோனு சொன்னால் எனக்கு கொக்கோனு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில கொஞ்ச அதிகமாக விளாண்டுட்டுருக்காங்க ஆனால் யா அதுக்கு ஒரு பெரிய லெவல்லாக கொஞ்சம் குடுத்தால் நல்லா இருக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டு அதையும் கொக்கோ தான் விளாடணும்னு ஆசைப்படும் ஆனால் கொக்கோ அவனுக்கு கிடைக்க மாட்டிக்கிது டீம் கிடச்சா அவன் வந்து கொக்கோல ஜாயின் பண்ணிடலாம் ஆனால் கொக்கோல பெரிய ப்ளேயராக இருக்கான் அவன் ஆனால் அவன் வந்து கொக்கோ விளாட்ற இடம் கிடைக்க மாட்டிக்கிது அவன் வந்து ஒரு ஒரு தூண்டுகோல் இல்லை தூண்டுகோல் மட்டும் யாராவது கொடுத்தா போதும் அவன் வந்து அப்படியே சக்சஸ் ஆயிபோயிடுவான் அதை தட்டிக்கொடுக்க ஆள் இருக்குது ஆனால் அவனுக்கு த அது எங்கே இருக்குதுன்னு ஒரு இடத்த காட்டிக்குடுத்தால் அவன் ஜெயிச்சிடுவான் அதுமாதிரி அப்பெல்லாம் அவனுக்கு மனஅழுத்தமே இருக்காது அவன் மகிழ்ச்சியாகவும் அவனுக்கு பிடிச்ச விளாட்டுங்குறதுனால மகிழ்ச்சியாக இருப்பான் அவன் நூறு மடங்கு மகிழ்ச்சியோட தான் இப்போது யாராக இருந்தாலும் விளாட்றாங்க இப்பெல்லாம் விளாட்டுனாலே விளாட்டுன்னா வீரம் மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கி எல்லாருக்கும் கவலையே இல்லாமல் வெ விளாண்டுக்கிட்டு இருக்காங்க விளாட்டப்பத்தி விளாட்ட பற்றி கேட்டால் இப்போ இப்போ யார்டையாச்சும் போய் விளாட்டா பற்றி என்ன நினக்கிறீங்கன்னு கேட்டால் எடுத்தவுடன்னே யாரானாலும் சொல்கிறது ஜல்லிக்கட்டு கபடி கிரிக்கெட் இது மூணு தான் டக்குன்னு யார் வாயிலருந்தாலும் இது வருது அதிகமாக சொன்னால் தமிழ்நாட்டிலன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு வருது இன்னுங்கொஞ்சம் போய் பசங்க சின்னப்பசங்கள்ட்ட கேட்டா கிரிக்கே இதுன்னு சொல்வாங்க கபடின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்க இது இருபத்து நாலு வயசு இருக்கவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டால் இது க கிரிக்கெட்னு சொல்வாங்கோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வெ ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரிதான் சொல்லுவாங்க அதுமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு பிடிச்ச விளாட்ட விளாட்றோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக எ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காங்க அவங்க அப்புறம் வேற எதன விளாட்டு இருக்குது வேற விளாட்டு எதுவும் எனக்கு தெரியாதுங்க சார் தேங்க் யூ